ஆ ஆ நான் வந்து ஃபுட்பால் இதோட டோர்னமெண்ட் அறிவித்திருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்து ஆ அதனால் நம்ம வந்து இப்போ ரொம்ப சின்சியராக வந்து நம்ம இப்போ ட்ரெய்ன் ஆக ட்ரெய்னாகணும் ஏன்னா இது வந்து அவங்களோட நெக்ஸ்ட் மந்த்து ஆ இப்போவே கண்டிப்பா கண்டிப்பாக அது வந்து இப்போ அறிவித்திருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக் லெவல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படினா ஸ்டேட் லெவலில் நாம் போயிடலாம் ஏன்னா நீங்கள் நல்லா பண்றீங்கங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே பேசுறேன் இப்போ வந்து நீங்கள் டெய்லியும் வந்து நீங்கள் ட்ரெய்ன் கிரவுண்டுக்கு வந்துடுங்கங்க அங்கே ட்ரெய்ன் பண்ணி ஆகணும் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ரெண்டு டைமும் வந்து இப்போ இப்போ நம்ம ட்ரெய்னிங்கை எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து உங்களோட கேரியரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டு சரி ஓகே சரி ஓகே நானும் அதனால் தான் நீங்கள் எங்களோட ஸ்டூடண்ட்லயே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறிங்கன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் உங்களை ச்சூஸ் பண்ணி சொல்றேன் இன்னும் யாருக்கும் இண்டிமேட் பண்ணலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பண்றேன் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த ஒன் மந்த் வந்து ஃபுட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்குங்க ஏன்னா அந்த டைமில் எதுவும் நம்ம எதுவும் ஃபுட் அதாவது ஃபுட் பாய்சன் அந்தமாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது அதனால் ஃபுட் லெவல் ம் ம் ஓகே நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துவிடுங்க டூ ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஈவினிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா ஆ வந்துவிடுங்க நான் டீம்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்துதான் ட்ரெய்னிங் குடுப்பேன் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இண்டிமேட் பண்றேன் ஆனால் நீங்கள் அதுக்கு வந்துவிடுங்க இதுக்கு வந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரிருக்கும் நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்றேன் அது டீம் வைஸ் தான் பே பண்ணணும் ஆ ஆ சரி ஓகே ஓகே டீமாக தான் பே பண்ணணும் ஸோ எல்லார்கிட்டையுமே இண்டிமேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் அங்கே கொஞ்சம் அரேஞ்சு பண்ணிவிடுங்க ஆ ஆமாம் உங்கள் வீட்டுலேயும் பர்மிஷன் சொல்லிவிடுங்க ஏன்னா நம்ம மொதல் நாள் நைட்டு போகிற மாதிரி இருக்கும் அது ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் அந்த வீட்டுலேயும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த டைம் அங்கே வந்து எதுவும் சொல்ல கூடாது ஆ ஓகே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதல்லாம் சேஃப்பாக தான் அழைச்சிகிட்டு போவோம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் உங்களோட நேம் லிஸ்ட்லலாம் வந்து ஃபார்வெட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆ டிஸ்பிளேவில் போட்டுறேன் சரிங்களா ம் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஆ தேங்க்யூ ஓகே ஓகே தேங்க்யூ